ஹலோ அண்ணா மேரியோ கஃபே அண்ணா ஒரு ஃபை மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தேங்கண்ணா சுஜித்ராங்கிற நேமில் ஆ ஆமாங்ண்ணா நான் ஆர்டர் சொன்னது வந்து ரெண்டு பீட்ஸா ஒரு சிக்கன் பர்கர் ரெண்டு பன்னீர் சான்வெஜ் சொல்லிருந்தேண்ணா டெசர்ட் ஐட்டம் ஆட் பண்ண மறந்துட்டேங்ண்ணா என்னென்ன டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களாங்ண்ணா ஆ எனக்கு வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் கேக் இது ரெண்டில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சிருக்குறீங்கன்னு சொல்றீங்களாங்ண்ணா குயிக்காவும் ரெடி ஆகி வரணுண்ணா டைம் லேட் பண்ணக்கூடாது கேக்கு சாக்லேட் ஃப்ளேவர்ஸில் என்னென்னண்ணா இருக்குது ஓகேண்ணா ம் ப்ரௌனி கேக்கு அவைலபிள்தானங்ண்ணா ப்ரௌனி என்ன ப்ரைஸ் வருங்ண்ணா ஓகே ஒன் எயிட்டி ஃபைவ்வாண்ணா ஓகேண்ணா ப்ரௌனி ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்கண்ணா அதுக்கூடவே வந்துட்டு மில்க் ஷேக்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ்ண்ணா இருக்குது ஆ மில்க் ஷேக் ஒரு பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் ஆட் பண்ணிக்கோங்கண்ணா அம் ஐஸ் ஆ வித்து ஐஸே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கண்ணா எயிட்டி ஃபை வருது ஓகேங்ண்ணா ஆல்ரெடி ஆர்டருக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி பே பண்ணிருந்தேங்ண்ணா இப்போது நான் ரிமைனிங் வந்துட்டு ஓகேண்ணா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நான் இப்போயே பே பண்ணிட்றேங்ண்ணா எனக்கு ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சீக்கரம் டெலிவர் பண்ண முடியுமாங்ண்ணா ஓகேண்ணா ஆ சேம் ஜீப்பே நம்பருக்கு வந்துட்டு டூ சவன்ட்டி இப்போ நான் பே பண்ணிட்டங்ண்ணா வேற டெசர்ட் ஐட்டம்ஸ் எதுவும் வேண்டாங்ண்ணா எனக்கு இதுவே ஓகே தான் இதை மட்டும் கொஞ்சம் சீக்கரம் நீங்கள் டெலிவர் பண்ணிடுங்ண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா